ரொம்ப தூரம் நம்ம பைக் ரைடு சுற்றிப் பார்க்க எங்கேயாச்சிம் போறோம்ன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ப்ளான் பண்ணணும் ப்ளானிங் எப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றதும் எங்கே போகணுன்றதும் முடிவு பண்ணிவிட்டு எந்த வழியா போகணுன்றதும் முடிவு பண்ணணும் போகிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு பைக்கில் போகணுன்னா பைக்கு முக்கியமான விஷயம் பைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு பைக்கை சர்வீஸ் விட்ரணுமா சர்வீஸ் உடணும் தேவையானதை செக் பண்ணிவிட்டு ஆயில் சேஞ்சிங் இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்பறமா நம்ம ஹெல்த்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நம்மளோடய ஹெல்த் கண்டிஷன் பாடி செக்கப் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகும் போது தேவைப்பட்ற பொருட்களை பார்த்து எடுக்கணும் நம்ம வெளியே போகும் போது எங்கே தங்கணும்ன்றது தங்குகிற இடத்துக்கு நமக்குத் தேவையானது நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு போகிற வழில சமைக்கணும் அந்த மாதிரின்னா அதுக்குத் தேவையான பொருள் இந்த பொருள்லாம் நம்ம எடுத்தக்கப்புறமா அதை நம்ம எப்படி கேரி பண்ணிட்டு போகணுன்றது பார்த்துட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் பேக்கு பெட்டி இந்தமாதிரி இதல்லாம் எடுத்துட்டு பைக்கில் லோட் பண்ணணும் இப்போ லோட் பண்ணுறது இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்பறமா நமக்கு பணன்ற ஒன்று தேவைப்படும் போகும் போது வண்டிக்கு செலவு பண்ணுறது நம்மளோடய சாப்பாடு திங்க்ஸ் வாங்குறது வேறு ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது இந்தமாதிரிக்கான பணங்க எவ்வளவு செலவு இந்ததை முடிவு பண்ணிவிட்டு அதுக்குத் தேவையான பணத்தை தனித்தனியாக எடுத்து வைக்கணும் இந்த பணம் தனியாக எடுத்து வைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபுட்டு எங்கங்கே சாப்பிட்றோம் தங்கணுன்னா எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்றது இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்தெந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு செகெண்டுனு லைன்அப் கொடுத்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்குப் போகணும் அந்த இடத்துல இருந்து என்ன இடத்துக்கு எப்படி போகணுன்றத முடிவு பண்ணணும் இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்றமா நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோடய பெட்ரோல் வண்டியோடய பெட்ரோலு அளவு ஆயில் அளவு இன்ஜினோடய கண்டிஷன் எப்படி இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணணும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப தூரம் ஓட்டப் போகிறோம் அதுக்குத் தேவையான ரைடிங் கேஸு ஹெல்மெட்டு க்ளவுஸ் இதெல்லாம் முக்கியமான விஷயம் ரைடிங் கேஸு வந்து நம்மோடய சேஃப்ட்டிக்காக போடுறோம் ஹெல்மெட் வந்து தலையை பாதுகாப்பதற்காக க்ளவுஸு ஷூ முக்கியமாக ஒன்று போட்டுக்கிறோம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம்